எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து வெஜ் புலாவ் பிடிக்கும் அதில் நான் தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி செய்வேன் அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் சப்பாத்தி நாண் பட்டர் நாண் இதெல்லாம் நான் செய்வேன் இதெல்லாம் எனக்கு பு ரொம்ப பிடிச்ச இதுன்னா சப்பாத்திக்கு பட்டர் நாண் ரொம்ப பிடிக்கும் பட்டர் நாணில் வந்து சீஸ் போட்டு செய்யறது இன்னும் ரொம்ப பிடிக்கும் வெஜிடபுள் பிரியாணி வந்து பிடிக்கும் அதில் தேங்காய் வந்து அரைச்சு போட்டு செய்வோம் அதுல எல்லாம் அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிறதுனால இன்னும் எனக்கு செய்யறதுக்கு ஆர்வமாக இருக்கும் அதனால் எனக்கு என்னென்னல்லாம் அந்த மாதிரி ஐட்டம் பிடிக்குதோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவேன் ர ரசம் வந்து எனக்கு பிடிக்கும் பட் ஆனால் நல்லா செய்ய தெரியாது நார்மலாக தான் செய்வேன் வேறு யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன்